நான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் நட்ஸும் பாட்டில்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பாட்டில்ஸும் வாங்கிட்டு வந்தேன் அந்த நட்ஸு நட்ஸு போட்டு வைச்ச ரெண்டு நாளில் எறும்பெல்லாம் உள்ளே போயிடுச்சு அந்த பாட்டிலு வந்து டைட்டாகவே மூடி வந்து டைட்டாகவே இல்லை அந்த பாட்டிலோட டெம்ப்ரேச்சர் இதுவும் சரியாகவே இல்லை அந்த பாட்டிலை வந்து கரக்ட்டான ஒரு இது அமௌண்ட் வந்து நல்லா நிறையா வாங்கிட்டு அந்த பாட்டிலு வந்து கம்மி அந்த பாட்லு வந்து குவாலிட்டி நல்லாவே இல்லை ஏன் குவாலிட்டி நல்லாயில்லைன்னா கரெக்ட்டா அந்த அந்த நட்ஸு இதெல்லாம் போட்டு வைக்கவும் ஒரு பாட்லு வந்து இதாக ஆகிடுச்சி மூடி வந்து கரெக்ட்டா டைட்டாக நிற்கவே இல்லை ஏன் அது கரெக்ட்டா டைட்டாக நிக்கிலைங்கறது தெரியவே இல்லை ஏன் வந்து டைட்டாக நிற்கலைன்னா அது கரக்ட்டா அந்த திருகல் இதெல்லாம் எதுவுமே கரக்ட்டாவே இல்லை அதனால இருந்திருந்துருக்குமோ அப்டிங்கிற ஒருமாரி ஒரு இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த பாட்லு வந்து